நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து நல்ல உள்ளூர் வியபாரமாக வந்து என்ன கருதபடுதுனா அரிசி உளுந்து வகைகள் அப்புறமா வந்து சோளம் புடலங்காய் பீர்க்கங்காய் அந்த மாரி உள்ள செடி கொடி தாவரங்கள் அதுக்கு அப்புறமா வந்து இந்த சிறுதானிய வகைகள் கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி உள்ள விளை விளை நிலங்கள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய உற்பத்தி ஆகுது அதே மாதிரி வந்து அ அதாவது சிறு தானிய வகை கூழ்கள் கஞ்சிகள் அது மாதிரிலாம் இது பண்ணி வெயில் காலங்களில் அது மாதிரி பண்ணை மாதிரிலாம் வச்சு விற்கிறாங்க மோர் விற்கிர மாதிரி வந்து ஊர் கூட்டி குடில் மாதிரிலாம் வச்சு விற்கிறாங்க அதே மாதிரி இந்த இப்போ வந்து நிறையா பழங்கள் வந்து தேவைபடுது ஏன்னா வந்து அதை அங்கேங்க வந்து நிறைய நோய் தொற்றுகள் இருக்கிறதுனால பழங்கள் அதிகமாக தேவைபடுது அதே மாதிரி வந்து காய்கறிகள் வந்து காய்கறிகளில் வந்து ரொம்ப மிக அதிகமாக தேவைபடுகிறது என்னென்னா இப்போ வைரஸ்னால் அதிகமாக பாதிக்கபட்டவை என்னனா தக்காளி தான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ வந்து அது விளைச்சல் வந்து இந்த கால கட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதோடய பயன்பாடு அதிகமாக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து இந்த கொய்யா பழம் அதெல்லாம் வந்து கொய்யாப்பழத்தோடய பருவம் முன்ன வந்து ஆனி ஆவணி அந்த மாதிரி ஆடி மாதங்களுக்கு முன்னால் உள்ள மாதங்கள் அது வெயில் காலங்கள் வெயில் காலத்தில் நல்லா இருக்கும் அதே மாம்பழம் வந்து என்னன்னா நல்ல வெயில் சித்திரை மாதம் வைகாசி மாதம் அந்த மாதிரி மாதங்களில் நல்லா வந்து உற்பத்தி மிதமிஞ்சி வரும் அதே மாதிரி வந்து சோளங்குறது வந்து இந்த ஆனி ஆ ஆடி ஆடிக்கு அப்புறம் புரட்டாசி மாதங்களில் வந்து நிறையா விளை விளைஞ்சிட்டு வருது